ஹலோ சார் ஃபோக் டான்ஸரா ஃபோக் ஃபோக் டான்ஸர் தானே நீங்கள் நான் வந்து உங்களை டிவியில் ஆடு பார்த்தேன் சார் பசங்க உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற பசங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க இப்போது வந்து என்னென்னா சார் காலேஜில் வந்து அடுத்த மந்த்துக்கு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் வருது அதில் ஆ ஆமாம் சார் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன் ஆ ஆமாம் சார் இப்போது வந்து நான் என்னென்னா என்னைய டான்ஸ் ஆட சொல்லிருக்காங்க எனக்கு டான்ஸ் அவ்வளோவா வராது சார் கம்மியா தான் வரும் நான் நிறைய சீப் கெஸ்ட்டெல்லாம் வராங்க அவங்களுக்கு முன்னாடி ஆடணும் ஆ நான் வந்து உங்கள்கிட்ட எ எனக்கு டான்ஸ் மட்டும் ஒன் மந்த் சொல்லித்தரணும் சார் இன்றும் ஒன் மந்த் இருக்குது இந்த ஒன் மந்த் கேப்பில் நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வரலாம்ட்ருக்கேன் சார் ஆ எவ்வளோ சார் ஃபீஸ்லாம் எவ்வளோ சார் வரும் ஃபீஸ் ஒன் மந்த்துக்கு ஆ ஓகே சார் டைமிங் எப்படி சார் நீங்கள் எப்போது ட்ரைனிங் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் சார் நான் இங்கே அம்மையப்பன்லேருந்து பேசுகிறேன் சார் ஆ என்ன சார் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் சார் எழுதுகிறேன் ஆ ஆ ஓகே சார் ஆ சரி சார் தெரியும் சார் வந்துடுறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஆ ஆ சரி சார் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் பேரெண்ட்ஸ் யாராச்சும் அழைச்சுட்டு வரணுமா சார் ஆ ஆ சரி சார் ம் ஓகே சார் ம் தேங்க் யூ சார்